எனக்கு விரும்பும் உள்ளூர் உள்ளரங்க விளையாட்டுக்கள் இதில் வந்து எதுன்னு பார்த்தா லூலு கேரம் பரமபதம் செஸ் கோலி போன்ற உள்ளூர் விளையாட்டுகளாம் இருக்குது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விளையாட்டுன்னா இதில் வந்து ரொம்ப பிடிச்ச விளையாட்டுன்னா கேரம் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த கேரத்தில் வந்து நாலு பேர் விளையாடலாம் நாலு பேத்துல நாலு பேர் நண்பர்கள் சேர்ந்து விளையாடுறப்ப எந்த ஒரு துன்பங்களும் ஏற்படாது சக மகிழ்ச்சியாகதான் இருப்போம் அதனால எனக்கு இந்த இதில் வந்து உள்ளூர் உள்ளரங்க விளையாட்டுகள்னால் எனக்கு கேரம் இதில் அதிகமாக ரொம்ப பிடிக்கும்